இப்போது நம கேலக்சியில் வந்து பார்த்துகிட்டிங்கன்னா பல லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது பல வகையான நட்சத்திரங்கள் இருக்குது இப்போ வால் நட்சத்திரம் எரி நட்சத்திரம் அப்படினு சொல்லிட்டு இப்போ எரி நட்சத்திரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்னால் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வானத்தில் இருந்து நட்சத்திரம் வந்து விழும் அதை வந்து எங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படினு சொல்லுவாங்க நான் கேட்பேன் ஏன் பார்க்கக்கூடாதுன்ட்டு அதெலாம் பார்க்கவேணாம் அதேதான் கரெக்ட்டான காரணம் சொல்லவே மாட்டாங்க அதனால் சொல்லிட்டு வந்து ஏன் அது ஏன்னு எனக்கு பெரிசா போறப்போதான் தெரியும் ஏன்னால் படிச்சுதான் தெரிஞ்சுகிட்டேன் அது ஏன் விழுவுதுன்னா ஒரு நட்சத்திரம் வந்து வயது முதிர்ந்துன்னே கீழே விழுந்துடும் அதை வந்து சயின்டிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னால் பிளாக் ஹோல் அப்படினு சொல்லுவாங்க இப்போது வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அத ஒரு சிலவங்க வந்து அந்த நட்சத்திரம் விழும் போது பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏனால் கண்ணை பாதிச்சுடும் அப்படினு சில பேர் என்ன சொல்லுவாங்க அது விழும் போது ஏதாச்சும் வேண்டிகிட்டால் அப்படியே நடக்கும் அப்படினு சொல்லுவாங்க ஆனால் எல்லாமே வந்து ஒரு மூடநம்பிக்கைதான் அது எதனால் விழுவுதுன்னா அது பல லட்சக்கணக்கான இதுகள் இருக்கும் கேலக்சியில் பிரபஞ்சத்தில் அதில் வந்து மில்க்கி வே அப்படினு சொல்லிட்டு நட்சத்திரங்கள் கூட்டங்கள் இருக்கும் அதில் வந்து இப்போ நம்ப கோள் நம்ப பூமி இருக்குன்னு வையுங்களேன் அதை சுற்றி பல நட்சத்திரங்களும் அப்புறம் பல எரிகற்கள் இருக்கும் எரிகற்கள் வந்து பூமியை வந்து மோத வருதுன்னு சொல்லுவாங்க அது எதனாலென்னா அது வந்து கிராவிடெஸ்னல் ஃபோர்ஸினால் வந்து பூமி வந்து அந்த எரிக்கல்லை வந்து இழுக்கும் அது பூமியை வந்து நோக்கி வரும் அதனால் வந்து பூமியில் மோதும் போது பூமியும் அதுக்கும் சில ஃப்ரிக்ஸன் உராய்வு ஏற்படுறதுனால சில நில நடுக்கம் இது ஏற்படும் அது தடுக்கிறதுக்காகதான் வந்து இப்போ வந்து நாசா வந்து நிறையா வந்து டிடாட்ன்னு சொல்லிட்டு பல டெக்னாலஜியெலாம் கொண்டுட்டு வந்து எரிக்கற்கள் மோத விடாம ஆக்குறதுக்காக நிறையா டெக்னாலஜியை கொண்டுட்டு வந்துருக்காங்க அதனால் சொல்லிட்டு இப்போ எரிக்கற்கள்லாம் வந்து மோதப்போகுது அப்படின்னு சொல்லிட்டா நம்ம சேட்டிலைட் மூலயமா முன்னாடியே தெரிஞ்சிக்கிட்டு அதை வந்து தடுத்துடறாங்க இப்போ எரி நட்சத்திரம் வச்சிங்களேன் கீழே விழும்போது அது வந்து பார்த்தா நம்ம கண்ணை பாதிச்சுடும் உண்மையாகவே ஒரு சயின்டிஃபிக்கான ரீசன் தான் அது வந்து இப்போ அதிகமான பவர்ஃபுல் லைட்டிங் அதிகமாக வந்து வெளிச்ச தன்மையை கொண்டது அதனால் அதை பார்க்ககூடாது இடி இப்போ இடிமின்னலைக்கூட பார்க்கக் கூடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அதேபோலதான் எரிநட்சங்கள் வந்து கீழே விழும் போது பார்க்கக்கூடாது என் வயது என் அனுபவத்தில் ஒரே ஒரு வாட்டி பார்த்துருக்கேன் அப்போதான் வந்து கேட்கும்போது வந்து அதெலாம் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்புறம் ஏன்னு கேட்டாங்கள்னா நானும் சின்ன பிள்ளைல மூடநம்பிக்கையில் நம்பிகிட்டுதான் இருந்தேன் அப்புறமா நான் வந்து இந்த எனக்கு படிக்கிறதுலாம் இந்த கேலக்ஸியை பற்றி படிக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அப்போதுதான் இந்த ஆஸ்ட்ராநட் ஆஸ்ட்ராநட் இதை பற்றிலாம் படிக்கும் போதுதான் இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நட்சத்திரங்கள்னால் என்ன பிரபஞ்சம்னால் என்ன கோள்கள்லாம் என்ன அப்புறம் எரிநட்சத்திரங்கள்னால் என்ன எல்லாமே வந்து நான் அதை பார்த்துதான் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம்தான் எனக்கு வந்து அதைப்பற்றி தெரிஞ்சிச்சு இப்போ வந்து நம்ம வந்து எதையுமே வந்து மூடநம்பிக்கையை வந்து நம்பக்கூடாது நம்பினா அதுக்கு என்ன காரணம் அப்படினு சொல்லி ஆராய்ந்து அதை நம்ப நல்லா படிச்சு இது நல்லது இது கெட்டது அப்படினு சொன்னால்தான் நம்ப அடுத்து வர ஜென்ரேஷன் வந்து சொல்லித்தர முடியும் அப்படி இல்லைனு வையுங்களேன் அதே மூடநம்பிக்கையில் நம்ப நம்பிகிட்டே இருக்க வேண்டியதுதான் எரிநட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா எரிக்கல் எரிக்கல் வந்து ரொம்பவே வந்து ஆபத்துதான் இடித்தா வந்து என்ன வேணால் நடக்கும் பூமிமேல் ஆனால் எரிக்கல் வந்து அப்படி இல்லை வயது முதிர்வுனால்தான் வயது முதிர்ச்சி அடைஞ்சு கீழே விழுறதுதான் எரிக்கற்கள் எரி நட்சத்திரங்கள் அதனால் நம்ப படிச்சு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுமே தவிர மூடநம்பிக்கையில் நம்பக்கூடாது